பொழுது ரீதியான தமிழ்நாட்டில் பெரிய கலாச்சார விழாக்கள் என்னென்னனா தீபாவளி பொங்கல் கார்த்திகை திருவிழா அது மட்டும் இல்லாமல் தை பூசம் சித்திரை பொங்கல் அப்புறம் தை மாசத்துலேயே வரது மார்கழி மாத கடைசி நாள் அன்னைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய இந்திர திருவிழானு சொல்லலாம் அதில் நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா மார்கழி கடைசி நாள் கழிவடை நாள் அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா கடைசி நாளா மார்கழியினுடைய கடைசி நாள் தை மாதத்தின் முதல் நாளுக்கு முதல் நாளை நம்ம மார்கழி அம்மனுக்கு பொங்கல் இதெல்லாம் வச்சு கும்பிட்டு அன்னைய நாளை வந்து நம்ம போகி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நாள் வந்து என்னன்னா தை பொங்கல் அந்த தை பொங்கல் கலாச்சாரப்படி பார்த்தோம்னா வாழை இல பூ இலை தோரணம் வெல்ல மாவு வெல்ல மாவிளக்கு எல்லாம் போட்டு நம்ம கதிரவனை வழிபடுவோம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கி மாட்டை வந்து குளிப்பாட்டி அதுக்கு நல்ல நல்ல நிறச்சாயங்களை தடவி விட்டு கயிறலாம் கட்டிவிட்டு அலங்காரம் பண்ணி அதை அழகு படுத்தி அதை நம்ம போட்டிக்கு அனுப்பி காளையை அடக்குறதுக்கான ஃபங்க்ஷன் வைப்போம் அடுத்த நாள் என்ன அப்படினு பார்த்தோம்னா காணும் பொங்கல் காணும் பொங்கலுக்கு வந்து கன்னி கன்னிகள் விளையாடும் பொங்கல் தான் காணும் பொங்கல்னு சொல்லுவோம் அந்த கன்னி பொங்கல் என்னென்ன யாரார்லாம் கொண்டாடுவாங்கன்னா கன்னிகள் வயதானவங்க எல்லோருமே கொண்டாடுவாங்க ஆனால் என் நண்பர்கள் புதிய நண்பர்கள் வந்து சந்திக்கிறது நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது உணவுகளை வந்து பங்கிட்டு சாப்பிட்றது இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் காணும் பொங்கல் அன்னைக்கி நடக்கும் இது வந்து நம்ம தமிழ் நாட்டில் எல்லோரும் கலாச்சாரத்துலேயும் கொண்டாடக் கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த படியாக சொல்லணும்னா தீபாவளி தீபாவளின்றது என்னன்னா நரகாசுரன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும் போழுது அவருடைய ஆதிக்கம் அவர் ஒரு தீய செயலை செய்வார் அவரோட ஆதிக்கம் ரொம்ப பரவி இருந்ததினால இறைவன் கிட்ட வழிபட்டதுனால அந்த இறைவன் வந்து நரகாசுரனை வந்து ஒரு தவம் செஞ்சுட்டு ஒரு சாபம் வந்து வாங்கிருப்பார் என்ன அப்படின்னா என்ன வந்து வீட்டுக்கு வெளியிலேயும் கொல்ல கூடாது வீடு உள்ளேயும் கொல்ல கூடாது அப்போது நான் வந்து என்னுடைய சாவு எப்படி இருக்கணும்னா என்ன வந்து பிற உயிர்கள் எதுவும் தாக்கி நான் சாகக்கூடாது விலங்கினமோ செடி கொடியோ ஆக்சிடென்ட்டோ இது மாதிரி எதுவும் நடை பெற்று சாகக்கூடாது என்னுடைய மரணமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய தாய் தான் என்னை வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மாதிரியான சிச்சுவேஷன்ல நிறைய வேண்டுதல் பண்ணிருக்கும் பொழுது சிவன் வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுவாப்பிள அதன் படி என்ன செய்வோம் அப்படின்னா அதன் சாப விமோசனம் வைச்சிட்டு அந்த அரக்கன் வந்து நம்ம நாட்டை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாப்பிள அதனை சரி செய்றத்துக்காக தான் நம்ம வந்து தீபாவளின்ற நாளை அவரை அந்த அரக்கன கொன்னுவிட்டு அன்றைய நாளை நம்ம தீபாவளி நாளாக கொண்டாடுறோம் புது புத்தாடைகள் உடுத்தி நம்ம அன்றைய நாளை செலப்ரேஷன் பண்ணுறோம் அடுத்தது கார்த்திகை திருவிழா கார்த்திகை அன்னைக்கி இரவு நேரங்களில் தீபங்களை எழுத்தி வழிபடுறது கார்த்திகை திருவிழா சித்திரை பொங்கல் அப்படினா சித்ரா புத்தன் கணக்கு முடிக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து என்னன்னா சித்திரை பொங்கல் வெளியில் வாசலில் பொங்கல் வச்சு நல்லா சமையல் செஞ்சு அன்னைக்கு விருந்தினர்களுக்கு எல்லாம் சமைச்சி சாமி கும்பிடுவாங்க தை பூச திருநாள் அப்படிம்பாங்க அது வந்து முருகனுக்கு வந்து வழிபட்டு அன்னைக்கி விரதம் எடுத்து சாமி கும்புடுறது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம் இது மாதிரி மாதந்தோறும் நம்ம ஊர் விழாக்களில் கண்டிப்பாக என்ன செஞ்சிட்டிருக்கோம் கொண்டாடிட்டு தான் இருக்கோம் இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது பண்டிகைல என்னென்னலாம் செய்வோம் பண்டிகையில் என்னென்ன செய்வோம்னா நல்ல நல்ல புது உடைகள் உடுத்தி புத்தாடைகள் உடுத்திப்போம் நண்பர்களை நம்ம வீட்டுக்கு வர வைப்போம் அவங்களுக்கு நல்ல விருந்தோம்பல் வந்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்டு வீட்டுக்கு நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அங்கேயும் நம்ம என்ன செய்வோம்னா சமைச்சி சாப்பிடுறது அந்த மாதிரியான அது போட்டிகள் அது மாதிரி எல்லாம் வைப்பாங்க பண்டிகை டேஸில் போட்டி இது எல்லாம் நிறைய வைப்பாங்க பிரைஸு கொடுப்பாங்க அதாவது நல்லா பண்ண மாணவர்களை ஊக்குவிக்குறதுக்காக பரிசு பொருட்கள் வந்து வழங்குவாங்க அப்புறம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோனா மதம் நம்ம தமிழ்நாட்டில் பொருத்தளவு எல்லா மதமுமிருக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதமுமிருக்கு எல்லா மதத்திற்கும் நல்ல ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆர்டர் படி இத்தனை சதவீதம் இடம் ஒதுக்கீட்டில் அவங்களுக்கான சலுகைகள் எல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு அறிவித்துகிட்டு தான் இருக்கு அதனால நம்மளுடைய மதத்தில் எந்த ஒரு கோளாறும் வராது இப்போ முஸ்லீம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சிறப்பான பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க பக்ரீத் இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அதையே நம்மளும் கொண்டாடுறோம் அன்றைய டே கவர்மெண்ட்டு அரசு தமிழ்நாடு அரசு அன்னைக்கி விடுமுறை விட்டு அவங்க வீட்டுக்கு முஸ்லீம்ஸ் வீட்டுக்கு நம்ம போகிறது சாப்பிடுறது அவங்களும் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க நம்மளும் அவங்களோட நண்பர்களாக இருக்கோம் கிறிஸ்டின் அப்படி தான் கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான டேஸ்லாம் எந்த ஒரு கிறிஸ்டினும் நம்மளை இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது அவங்களும் அவங்களுடைய மதத்தை வந்து நம்மளும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற காரணத்துக்கான அவங்க என்னனெல்லாம் வழிபடுவாங்கன்றதை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற டேவில் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுகிட்டு நமக்கு வெல்கம் பண்ணுறது கிறிஸ்மஸில் அவங்க வந்து நம்மளுக்கு இன்வைட் பண்ணி நமக்கு கிஃப்ட்டு தரது இந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போது நமக்கு அதுவும் வந்து என்னனா நல்லது தான் அப்போது முஸ்லீம்ஸ் கிறிஸ்ட்டின்ஸு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இருக்காங்க மதம் கலாச்சாரம் கலாச்சாரம்னா அவங்களும் கலாச்சாரத்தில் திருமணம் செய்றது பண்டிகைகளை கொண்டாடுறது பிறந்த நாட்கள் மற்ற திருமண நிகழ்வு பிறப்பு இறப்பு இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அவங்க அவங்களுக்குனு ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் அதெல்லாம் செயல் படுத்துவாங்க அப்படின்றது அடுத்தது விளையாட்டு நிகழ்ச்சிகள் விளையாட்டு நிகழ்ச்சிகள்ன்றதில் எந்த ஒரு ஜாதி மதம் முஸ்லீம் கிறிஸ்டின்றது மத வேறுபாடு ஜாதி வேறுபாடு அதெல்லாம் எதுவும் கிடயாது எல்லோருமே என்ன செய்றாங்கன்னா ஒன்று பட்டு வாழ்கிறாங்க விளையாட்டு நிகழ்வுகள் என்னன்னா கிரிக்கெட் கேரம் டென்னிஸ் சடுகுடு தரை ஈட்டி எறிதல் குண்டு எறிதல் அப்படின்னு எவ்வளவோ இருக்கு அதில் நல்ல பேமஸ் அப்படின்னா கிரிக்கெட் சொல்லலாம் த்ரோ பால் வாலிபால் இந்த மாரி எல்லாம் சொல்லலாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மற்றது எதாக இருந்தாலும் நம்மளும் நம்ம நாடு நம்ம தமிழ் நாடு இந்தியா பாகிஸ்தான் எகிப்து இந்த மாதிரியான பல ஸ்டேட்டோடு விளையாண்டு அதில் விளையாட்றாங்க இப்போ லாஸ்ட்டு கூட மும்பை நடந்துச்சு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்போ விளையாட்டுகளுக்கும் நம்ம நாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நம்மளும் வேர்ல்டு லெவலில் காம்பட்டிஷனில் ஹையாக இருக்கோம் அப்படின்றதும் நம்ம விழாக்கள் கலாச்சாரம் பண்பாடுகளில் எந்த ஒரு மாற்றமும் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டதில்லை நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய பழக்க வழக்கமும் நம்மளுடைய நாகரீகம் இத தான் நம்ம இப்ப வரைக்கும் ஃபாலோவ் பண்ணிட்டிருக்கோம் இதை நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய போறதில்லை மாற்ற போகிறது இல்லை சரிங்களா அடுத்தது மத பிரச்சனைகள் ஜாதி பிரச்சனைகள் கலாச்சாரம் பிரச்சனைகள்னு இது வரைக்கும் நம்மக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை விளையாட்டுகள்லேயும் நமக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து நம்மள என்ன செய்றது இல்லை மனம் வருத்தத்தை தரதில்லை நம்ம வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அதற்கான மதிபிற்குரியவங்களுக்கு அந்த விளையாட்டு பொருள்களுக்கான பணம் தொகை எதுவாக இருந்தாலும் கொடுக்குறோம் ஸோ அதுலேயும் நம்ம வந்து எதுவும் இல்லை ஸோ பொழுது போக்கு ரீதியான தமிழ் நாட்டில் பெரிய கலாச்சார விழாக்கள்னா தீபாவளி பொங்கல் கார்த்திகை தை பூசம் இந்த மாதிரியான விழாக்களை சொல்லலாம் பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் விழாக்கள்னா நம்ம கோவிலில் நடைபெற விழாக்கள் கிராமங்களில் தேர் திருவிழா திருவாரூருன்னா தேர் பாடை செஞ்சு கும்பிடுவது வலங்கைமான் சமயபுரத்தம்மனுக்கு பூத்தொடுப்பது ராஜராஜசோழன் ராஜேந்திர சோழன் அவங்களுடைய பிறந்தநாள் அவங்க கல்வெட்டு கட்டின அன்னைக்கி அதுக்கான விழா நூறாம் ஆண்டு சதய விழா அந்த மாதிரி விழாக்கள் வந்து நடத்துவது இது எல்லாம் விழாக்களில் சொல்லலாம் பண்டிகைகள் தீபாவளி பொங்கல் மதம்னா இந்து மதம் கலாச்சாரம்னா நம்ம இப்போ நம்மளுடைய உடைகள் உடைகளையும் சொல்லலாம் அப்போ நம்மளுடைய கால கட்டத்தில் நம்ம தமிழ்நாடு தமிழர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சேரீஸு பாவாடை பட்டு பாவாடை சட்டை இந்த மாதிரியான உடைகளை தான் உடுத்திகிட்டு இருந்தாங்க இப்போது மார்டனாக எல்லா ட்ரஸும் போட்டுகிட்டு நல்லபடியாக இருக்காங்க அப்படின்றது கலாச்சாரம் அப்படின்றது அடுத்தது விளையாட்டு மைதானங்கள் சொல்லியாச்சு விளையாட்டு நிகழ்ச்சிகள் கிரிக்கெட்டு அந்த டென்னிஸ் இந்த மாதிரியான விளையாட்டுகள் இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஆண்களை விட பெண்களும் அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய விளையாடிட்ருக்காங்க சரிங்களா இது எனக்கு தெரிஞ்சது இன்னும் நிறையவே இருக்கு